ஹலோ யாருங்க ஆ ஆமாம்ங்க ப்ரின்ஸ்பல் தான் பேசுகிறேன்

ஆ சொல்லுமா ஆ சொல்லுங்கள்

எப்படிம்மா கா காணும் ஐடிங் கார்டை எப்படிம்மா தொலைப்பிங்க அது முக்கியமான பொருளாச்சே அதை எப்படி தொலைச்சிங்க இவ்வளோ கேர்லஸ்ஸாக இருக்கீங்க எப்போ தொலைச்சிங்க ஆ எங்கே எங்கே தொலைச்சிங்க

ஆ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தால் எப்படிம்மா எக்ஸாம்மு டைம்மில் உனக்கு ஐடி கார்டு இருந்தால் தான் மா உள்ளே விடு விடுவாங்க

சரி நீங்கள் வந்து ஆ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வைங்க ஆஃபீஸ் ரூம்மில் வந்து சொல்லுவேன் ஆ ஆஃபீஸ் ரூம்மில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஐடி கார்டு நாளைக்கே கிடைக்காதேம்மா அப்படியா ஆ சரிம்மா நீ பே பண்ணு நான் ரெண்டு ஒரு நாளில் கிடைக்குற மாதிரி சொல்லுறேன் ஆ சரிம்மா சரிம்மா

தேங்க் யூ